இப்போ நம்ம சமூகத்தில் பார்த்தா நிறையா விதமான குற்றச்செயல்கள்லாம் டெய்லி டெய்லி நிறைய விதமான குற்றச்செயல்கள்லாம் நடந்துகிட்டேதான் இருக்கும் இது யாராலேயுமே ஒரு தடுக்க முடியாதளவுக்கு அதிகரிச்சிகிட்டேதான் இருக்கு நிறையா வந்து கொலைகள் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்படுது பெண் சிசு கொலை பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி நிறைய விதமான சமூக குற்றச்சாட்டுகள் வந்து ஏற்பட்டுகிட்டேதான் இருக்கு இது தடுக்கிறதுக்கான வழி அப்படின்னு பார்த்திங்கனா எல்லாத்துக்கும் வந்து ஒரு கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் யார் என்ன தப்பு பண்ணாலும் அது அதிகப்படியான தண்டனை கொடுத்தா தான் மற்றவங்க வந்துவிட்டு அதை பார்த்து இந்தளவுக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை பார்த்து பயந்து அந்தளவுக்கு அது பயந்தாவது அடுத்த அடுத்த டைம் வந்து அந்த அந்த குற்றச்செயலை செய்யாமல் இருக்கிறதுக்கான இருக்காத மாதிரி அதிகப்படியான ஒரு தண்டனையாக கொடுக்கணும் அப்படி கொடுக்குறது மூலியமாக மட்டும்தான் இந்த மாதிரி குற்றச்செயல்லாம் தடுக்க முடியும் ஒரு சில இடங்களில் பாத்திங்கனாலே ஃபைன் கட்டிவிட்டு ஃபைன் கோர்ட்லேயுமே ஃபைன் போடுறாங்க ஃபைன் கட்டிவிட்டா இது பண்ணிடலாம் வெளில வந்துர்லாம் அதுக்கப்பறம் ஜாமீன் முன்னாடியே ஜாமீன் எடுத்துவிட்டு வெளில வந்துர்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் தப்பு பண்ணால் தண்டனை அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்ட்டா இந்த மாதிரி சட்டத்தை வச்சுருந்தோம்னா யாரும் எந்த விதமான குற்றச்செயல்லையும் ஈடுபடமாட்டாங்க எல்லோருமே நல்லொழுக்கத்தோடு இருப்பாங்க